இருபத்து ரெண்டு பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெரெண்டு இருபத்தஞ்சி பன்னெரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நாலு ஒன்று ரெண்டா ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு